இப்ப கிராமத்துல இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துலல்லாம் எல்லா தேவைகளும் ஃபுல்லாமே இருக்காது மருத்துவர்கள் எல்லாம் கொஞ்சம் பேரு தான் இருப்பாங்க வார்டு வந்து வார்டன் இருக்காது ஒரு இண்டிவிஜுவல் ரூம் அப்புறம் டாக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு ரூம் அப்படிதான் இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு நாலு அஞ்சு பெட்டு மட்டும் தான் இருக்கும் ஆக்சிஜன் தேவைனா கம்மியாதான் இருக்கும் மருந்து இருக்கும் ஆனால் உபகரணங்கள் கம்மியா தான் இருக்கும் இப்போ ஒரு பிரக்னன்சி லேடி வந்து இப்போ ஹாஸ்பிடலில் கிராமத்துலேருந்து இப்போ ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு கொண்டு போகிறாங்க அவங்களுக்கு நார்மல் டெலிவரியா இருந்தால் ஓகே அவங்கள அப்படியே காப்பாத்தி அவங்களோட குழந்தையை வந்து வெளிய கொண்டு வந்துடலாம் இதே சிசேரியன் பண்ணுற மாதிரி இருந்தால் கன்பார்ம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவங்கள வச்சு பார்த்துக்க முடியாது ஏன்னால் அதுக்கான எக்யூப்மென்ட்ஸ் அவங்கள்ட இருக்காத கன்ஃபார்ம் எந்த எக்யூப்மென்ட்ஸ்மே கரெக்டா இருக்காது ஸோ செப்ஸா இது மாதிரி எந்த ஒரு எக்யூப்மென்ட் அவ்வளோக்கு இருக்காது அப்போ இந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்யணும்னா கன்ஃபார்ம் கவர்மெண்ட் ஜிஹெச் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ அங்கே போகிறதுக்கு லேட் ஆகும் அதனால் சில பேரு வந்து இறக்கிற வாய்ப்புலாம் இருக்குது இது மாதிரி நிறைய இடத்தில் நடந்து இருக்குது இப்போ இந்த இடத்திலையும் இதை மேம்படுத்தணுன்னா ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயும் பெரிய ஹாஸ்பிடலா பண்ணனும் அங்கே நிறைய டாக்டர்ஸ்லாம் கொண்டு வரணும் தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஆகிசிஜன் பெட் அரேஞ்ச் பண்ணணும் ஆர்ட்டிகல்ஸ் இது மாதிரி எல்லாத்தையும் வந்து செட் பண்ணால் மட்டும்தான் கிராமத்தில் இருக்க மக்களுக்கு வந்து பயம் இல்லாமல் அடிக்கடி எதுக்கு எடுத்தாலும் வேற ஹாஸ்பிடலுக்கு தனியார் ஹாஸ்பிடலுக்கு போகிறது விட்டுட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிடலே நம்புவாங்க ஆரம்ப சுகாதார நிலையதையும் நம்புவாங்க இது மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் மாற்றுனா தான் கிராமத்தில் இருக்க மக்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்